எங்கள் ஊர்லலாம் ஆத்து கொளம் குட்டைல்லாம் இருக்கும் அந்த சைடுலாம் மீன் பிடிக்க போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மழை காலம் வந்து வெயில் காலம் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் மீன் பிடிக்கப் போகிறதுக்கு பசங்கள்லாம் அவ்வளோ ஆர்வம் பண்ணுவாங்க வலை போட்டுப் பிடிக்க பிடிக்கிறது தூண்டில் போட்டுப் பிடிக்கிறது கையிலேயே சில பேர்லாம் துலாவி துலாவி பிடிப்பாங்க நீர் கொஞ்சம் வற்றினால் கூட போதும் இறங்கிருவோம் ஆற்றுல மீன் பிடிக்கிறதுக்கு ஐயய்யோ கூட்டம் கூடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும்போது அதுவே கொஞ்சம் தனி சுகமா இருக்கும் அந்த மாதிரி பிடிக்கிற மீன்லாம் ஜிலேபி கெண்டை அயிரை மீன் அயிரை மீன் எப்பையாவது தான் கிடைக்கும் ஜிலேபி கெண்டை தான் எங்கள் ஊர் சைடுனா நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி ஜிலேபி கெண்டையை வாங்கி நிறைய பிடித்து விற்போம் பிடிச்சுட்டு சும்மாலா வெளியேலாம் போய்லாம் விற்க மாட்டோம் மேக்சிமம் எல்லோரும் அங்கே இருக்கறவங்களுக்கே பிரித்து சாப்பட்றதுக்கு சரியாகிரும் ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வரும் ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு பத்து பதினைஞ்சு பேர் இருப்போம் எல்லோரும் சேர்ந்து போய் அந்த மீனை பிடித்து மீன் மட்டும் இல்லை மீன் நண்டு இந்த மாதிரி தான் வரும் ஏன்னா கரை சைடு போனோம்ன்னு வெச்சிக்கங்க எங்கள் கரிசல் காட்டு கரை சைடு போனீங்கன்னா அந்த கரை மண்ணுலேருந்து நண்டுகளாக வெளியே வரும் அந்த நண்டை பிடிக்கிறது அப்புறம் அங்கே ஜிலேபி கெண்டை தான் அங்கே அதிகமாக ஜிலேபி கெண்டை தான் அங்கே நிறைய கிடைக்கும் எங்கள் ஊர் சைடுலாம் அந்த மீன்லாம் மேக்சிமம் எல்லோருமே நாங்களே சாப்பிட்ருவோம் ஆனால் வெளியே கேட்டாங்கன்னா கிலோவுக்கு முந்நூறுவா நானூறுவா கூட கேட்பாங்க ஆனால் அந்தளவுக்கெல்லாம் நாங்கள் வெளியே கொடுக்கறது அளவுக்கெல்லாம் பிடிக்கவும் பிடிப்போம் பட் ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் எங்களுக்கு பிரித்துக் கொடுக்கறதுக்கே சரியாகிரும் அப்பையும் ஒருவாட்டி நாங்கள் ஆற்றுல போய் மீன் பிடித்தோம் ஒரு பதினைஞ்சு கிலோக்கிட்டே வரும் பத்து பேர் இருந்தோம் அப்போவே பாதி பேர் எல்லாத்தையும் பிரித்து சாப்பிட்டாங்க வீட்டில் கொண்டு போகலான்னு பார்த்தா அந்த டைம் எல்லார் வீட்லேயும் மாலை போட்டுருந்தாங்க அப்போ என்னடா பண்ணலான்னு யோசிச்சிட்ருக்கும்போது எங்கள் ஊரில் முஸ்லீம் தெருவில் போய் விற்றோம் விக்கும்போது ஸ்டார்ட்டிங் ரேட்டே எவ்வளோன்னு கேட்டாங்க ஒரு முந்நூறுபா நானூறுபா சொல்லலாம்ன்னு பார்த்தோம் அவங்களே ஐந்நூறுபா அறநூறுபாக்கிட்ட கேட்டாங்க நம்ம இது விடக் கூடாது சொல்லிட்டு தான் ஐந்நூறுபாக்கே பேசி முடித்து அதை கொடுத்து நாங்கள் வாங்கினோம் அப்போலாம் அந்த மீன் பிடிக்கப் போகிறதே ஜாலியாக இருக்கும் சார் ஏன்னா தூண்டில் போட்டுப் பிடிக்கிறது கூட்டமாக நின்று ஒரே இடத்துல வலை போடுகிறது துலாவுறது இந்த சேலையெல்லாம் வெச்சு மீன் பிடிப்போம் அதலாம் பிடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கும் ஏன்னா அந்த எண்ட்ல அந்த எண்டில் ஒருத்தன் பிடித்திருப்பான் இந்த எண்டில் ஒருத்தன் பிடித்திருப்பான் கீழே அடிமட்டத்தில் இருந்து துலாவி வந்து பிடிப்போம் அப்படி துலாவி வந்து பிடிக்கும்போது மீன்கள் மாட்டும் மாட்டாதுன்னு சொல்லலை ஆனால் ஒரு ஒரு சில பேட் நாள்ல மீன்களும் கிடைக்காது அந்த மாதிரி நாட்களும் உண்டு தூண்டில் போட்டு ஒரு மணிநேரம் ஒன்றரை மணிநேரன்னா சும்மா இருந்திருப்போம் போன வருஷம் மீன் பிடிக்கப் போனப்போ அப்படியே அந்த டைம்லேனா எப்படின்னா மீன் வரத்து கம்மியாக தான் இருந்தது போன வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட நான் மீன் பிடிக்கப் போனேன் அப்போ மீன் வரத்து கம்மியாக தான் இருந்தது அதனால் சரியாக அது வலையிலேயே சிக்கலை அப்போ இந்த மாதம் பொங்கல் லீவுக்கு வெளியே போகிறப்போ நான் வேறு போய் கரையில பார்த்தோம் தண்ணி கொஞ்சம் வத்தியிருந்த மாதிரி இருந்தது வத்தியிருந்தா அந்த பாறைங்க இடுக்குக்குள்ளேள இந்த மாதிரி இடத்துலனா மீன் போய் உள்ளே சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி சேர்கிற மீனை கையில் துலாவி தான் பிடிக்க முடியும் சும்மா நீங்கள் இதை பத்திலாம் பிடிக்க முடியாது கைக்குள்ளே போய் அதெல்லாம் நானும் என் தம்பியும் கையெல்லாம் உள்ளே விட்டு பிடித்து அதெல்லாம் செம்மையாக இருந்துது அது மட்டும் இல்லாமல் மீன் எல்லாம் வெளியே அவ்ளோவாக விற்கவும் மாட்டேன் அப்படி வித்தால் தான் முந்நூறுபா நானூறுபா அந்த ரேட்டில் தான் போகும்